எங்கள் வீட்டில் செடி வளர்ப்போம் செடி கத்திரிக்காய் வைப்போம் பாவக்காய் வளர்ப்போம் வெண்டைக்காய் வளர்ப்போம் மு முருங்கை செடி வளர்ப்போம் எள் வளர்ப்போம் பயறு வளர்ப்போம் கொ பருத்தி வளர்ப்போம் மாதிரி அதுக்கப்புறோம் பூ எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் தோட்டத்தில் பூ போடுவோம் ரோஸ் போடுவோம் சம்மங்கி போடுவோம் எல்லாம் வ நல்ல வ தலைக்கும் வைப்போம் நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கவும் செய்வோம் கோயில்களுக்கும் கொடுப்போம் மார்க்கெட்லையும் வந்து கொடுப்போம் கொடுப்போம் மாதிரி அதுக்கப்புறோம் மாதிரி நாங்கள் தேவைக்கு எடுத்துக்கிட்டு மிச்சதை பக்கத்து வீட்டுக்கு வேணாலும் கொடுப்போம் நாங்கள் எங்கள் தேவைக்கு ரோஸ் பூ ஆய்வோம் நாங்கள் கத்திரிக்காயெலாம் எங்கள் எங்கள் இதுக்கு நாங்கள் வெலை ரொம்ப விற்கம்போது எங்கள் வீட்லையே நாங்கள் ஆய்ஞ்சி நாங்கள் நிறையா அது ஒரு டேஸ்ட்டாக அது ஒரு டேஸ்ட்டாக இருந்தது அது நாங்களே கத்திரிக்காயை நாங்களே யூஸ் பண்ணி தக்காளியை நாங்களே யூஸ் பண்ணி நாங்களே வள செடி வச்சு மரம் இப்போ நாங்களே பறிச்சு அது நாங்கள் நாங்களே கொழம்புக்கு போட்டு எங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக மகிழ்ச்சியா இருந்துச்சு கடையில் வெலை ரொம்ப இருந்தால் நாங்கள் அந்த டயத்துல உங்கள் வீட்டில் நாங்கள் பறிச்சு கொழம்பு வச்சுக்கிட்டோம் அது செய்கிறோம் பயறு எள்ளு எள்ளும் அப்படிதான் எள் செடிலேயிருந்து பூத்து நாங்கள் ஆய்ஞ்சி ஆளு விட்டு அதை பறிச்சு நாங்கள் அதை செக்கை கொண்டுட்டு வந்து எங்கள் தேவைக்கு எடுத்து மார்கெட்லையும் கொண்டு போடுவோம் அப்படி இதுமாதிரி பூக்கள் செ செவ்வந்திப் பூ பச்சை ரோஸு அப்படி எல்லாம் எங்கள் தேவைக்கு நாங்கள் எங்கள் வீட்லையே தேவைக்கு உரம் வச்சு நல்ல செடியை வளர்த்துக்கிட்டோம் மிளகா அதை இது மிளகாய் செடியும் அப்படிதான் தேவைக்கு இல்லைனாலும் வச்சுக்குடுவோம் அப்படி செடியை நட்டு அந்த மிளகாய் தேவைக்கு பறிச்சுக்கிட்டு பறிச்சு எல்லாம் செஞ்சுக்கிடுவோம் அப்புறம் அதுக்கப்புறோம் ம ம ம செடி மல்லி மல்லி எலை புதினா எலை இப்படி தான் அந்த இதை ந அந்த நல்லா தொலிமாதிரி வச்சுக்கிட்டு அத ஊனி வச்சு அது வளர்ந்ததும் அதை எங்கள் வீட்டு தேவைக்கு இருக்குது ப ஆய்ஞ்சி தொவையல் அரைப்போம் கொழம்புக்கு போட்டுக்கிடுவோம் பக்கத்து வீட்டில் டெயிலிக்கும் மார்கெட்லையும் கொடுப்போம் பக்கத்து வீட்டுக்கு வேணும்னா கொடுப்போம் கனகாம்மரம் பூவும் அப்படிதான் எங்கள் வீட்லையே வெதைய போட்டு அதை உண்டாக்கி தே சாமிக்கு வச்சு எங்களுக்கும் வச்சு இப்போ அதை நானும் கோயில்களுக்கு போனாலும் தேவைக்கு வச்சுட்டு போவேன் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பேன் அப்படி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக நல்ல வளர்ந்து இதாக இருந்துச்சு என்ன கொ கடைகளுக்கும் கொண்டுப் போய் போடுவோம் போட்டு கொடுப்போம் ரோஸ்ஸும் அப்படி தான் அப்புறோம் செவந்திப் பூ பூ எ செவந்திப் பூ தொட்டிலையும் வச்சு அது நல்லா மகிழ்ச்சியாக வள வளர்றத்தில் வெத்தலை கொடி வெத்தலையும் அப்படிதான் நாங்களே வீட்லையே முளைச்சி அது ஒ போடுவோம் பாவைக்காய் செடி பாவைக்காய் வெண்டைக்காய் இது புடலங்காய் அவரைங்கா இந்த மாங்காய் மாங்காயும் அது ஒரு மரமாக வளர்த்து அந்த மாங்காய் இதில் நாங்கள் அந்த மாங்காய் பறிச்சு கொழம்பு போடுவோம் பிள்ளைகளுக்கு ஊறுகாய் போட்டுக் கொடுப்போம் பழுக்க வைப்போம் தக்காளி எல்லாமே தேவைக்கு நாங்கள் எங்கள் வீட்டிலயே வளர்த்து எல்லாம் செய்வோம்